ஒரு லட்சத்து எழுவத்தி எட்டாயிரத்து ஐநூற்றறி ஐம்பத்தி ஏழு ஒம்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஐநூற்றி அறுபத்தி நான்கு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் நானூற்றி அறுபத்தி ஏழு ஏழு லட்சத்து இருபத்தொராயிரம் நாநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நூற்றி நாற்பத்தி மூன்று